ஐந்து லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு எண்பத்து ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஒன்பது லட்சத்து எண்பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்து ஐந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து